கிராமப்புறங்களில் என்னென்னா

நாற்று நடுறது போன்ற எல்லாமே செய்வாங்க இங்கே நகரத்தில் என்னென்னா அவங்க ஆளை வெச்சு வேலை வாங்குறதுனால அவங்க அந்த விவசாயத்தைப் பற்றி எதுவுமே தெரியாத நிலமையிலயே இருப்பாங்க ஆளுங்கள வச்சு வேலை வாங்குகிறது அதுக்கு தகுந்த கூலி கொடுக்குறதுக்கு மட்டுமே போய் இருப்பாங்க நகர கிராமத்து இளைஞர் என்னென்னா அவங்க எல்லாமே செய்வாங்க நல்லா படித்திருப்பாங்க நல்லா வேலையில் இருந்திருப்பாங்க வேலையில் இருந்தாக்கூட அவங்க வந்து விவசாயத்தைப் பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பாங்க எப்படி இது பண்ணணும் தண்ணி எந்தளவுக்கு பாய்ச்சணும் போகணும் அந்த நம்ம நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுருப்பாங்க அதனால் அவங்க வந்து சிறிய பயிர் இது கரும்பு நட்டாக்கூட அது வந்து நடுவில் என்னென்ன நடலாம் அது மாதிரி இதுலாம் அவங்க பண்ணுவாங்க கரும்பு கரும்பை சுற்றி என்ன நடுறது அது மாதிரி அவங்க என்னென்ன விவசாயம் செய்லாம்ன்ற இதை இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப தெரியும் அவங்களுக்கு கரும்பை சுற்றி ஏதாவது பண்ணலாம் அவரைக்கொடி போடலாம் அது மாதிரி நிறைய அவங்க தெரிஞ்சு அந்த மாதிரி இதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து எங்கள் நகரத்தை சேர்ந்த மனுசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன விவசாயம் பண்ணுறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டுன்ரு இருப்போம் கிராமத்து இளைஞர்கள்தான் அவங்க வந்து எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சுருப்பாங்க களை நடுறது ஆகட்டும் இது பண்ணுறது எல்லாமே தெரியும் அவங்க கரும்பு வெட்டுறது கூட அவங்களே வெட்டுவாங்க ஒரு ஆள் பண்ணுற வேலைய அவங்களே பண்ணுவாங்க அதில் வந்து கிராமத்து இளைஞரை வந்து இப்போ தோத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவங்க அந்த அளவுக்கு எல்லா ஒரு விஷயமும் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுவாங்க தெரியும்ங்களா வந்து ஒரு ஆள் பண்ணுற வேலையை ரெண்டு ஆள் பண்ணுற வேலையை அவங்க ஒரு ஆள் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் நான் நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க நம்மலாம் என்ன சொல்வோம் வேலையில் இருக்கிறவங்க வந்து இதை பற்றி ஒன்றும் தெரியாதுனு சொல்வோம் நல்ல ஒரு வேலையில் இருந்தாக்கூட இந்த வேலை எப்படி செய்யணும் இந்த ஆள் எவ்வளோ நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும் போகணும் எல்லாம் சொல்வாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க விவசாயத்தில் அந்தளவுக்கு சிறந்து விளங்குவாங்க விளங்குவாங்க